அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களும் செய்கிறாங்க நாம்மளும் செய்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அந்த கலாச்சாரம் பிரகாரம் அவங்க வந்து அதை ஒரு இதுவாக நினச்சி ஒரு இப்போ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களோட போய் பல கோயில்களை அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறாங்க நாம் வந்து ஆச்சாரமாக இருந்து இப்படிதான் போகணும் கோயிலுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பழைய தலைமுறை நினைக்குறோம் புதிய தலைமுறைகாரங்க இந்த தலைமுறை இளைய தலைமுறை வந்து எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் இந்த மதம்ன்றது இல்லை ஜாதி மதம் பார்க்காமல் எல்லாம் கோயிலுக்கும் போய் தன்னுடைய நேரத்தையும் பொழுதையும் பாதுகாக்கிறாங்க எல்லா கோயில்லையும் இருக்கிற கடவுளையும் பார்த்து இந்த கடவுளுக்கும் இந்த மாற்றம் உண்டு இந்த கடவுளுக்கு இதுன்னு தெரிஞ்சிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கோயில் அப்படின்னா அந்த கோயில்ல முஸ்லீம்களும் போகிறாங்க இந்துக்களும் போகிறாங்க அதேமாதிரி கிறிஸ்டின்களும் போகிறாங்க அது வந்து இதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இது வந்து இதனால் ஒரு உறவு முறைகள்தான் அதிகமாகுது மதவெறி வந்து ஒழிஞ்சிடும் இதனால் எல்லாருமே எல்லா மதத்தினரும் சமம் அப்படின்றது வருது அதனால இளைய தலைமுறை அதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறது அந்த இடத்துல இருக்கிற சிற்பங்களோ சிலைகளோ இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய ஆர்வத்தை அதை இப்போ தெரிஞ்சிக்கிறாங்க இந்த கோயில்ல இந்த கோயில் இருக்குது இந்த சிற்பத்தை யார் செஞ்சாங்க இந்த சிற்பத்தினால் இந்த இது எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சிக்கிறாங்க நாம் வந்து பழைய தலைமுறைன்ற வரும்போது அவங்க வந்து கோயிலுக்கு ஆச்சாரமாக போய் நம்ம வேண்டுதலை நிறவேத்தணும் நம்ம வந்து இதுதான் செய்யணும் அப்படின்றத நினச்சோம் இளைய தலைமுறைகள் வந்து அந்த கோயிலுக்கு போகிறது அவங்க வேண்டுதலுக்காக போகிறாங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போய் அந்த இடத்துல இருக்கிற கடவுளுடைய சிலைகளையோ அல்லது மாற்றத்தையோ பார்த்து இது வந்து இப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த இது இப்படி இதனால் இருக்குது அப்படின்னு சொல்லி பழங்காலத்தில் இந்தமாதிரி கோயில் இருந்துது அப்படின்றது பல இதை வந்து கலாச்சாரத்தையும் அவங்க கொண்டு வராங்க இதனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை மதவேறுபாடு இல்லாமல் பழகுறாங்க அதனால் இளைய தலைமுறையினருக்கும் இதற்கும் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரிய அதனால் அவர்களும் நல்லாதான் க கோயிலுக்கு போகிறாங்க எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க இப்போ பக்கத்தில் புதுசாக ஒரு கோவில் திறந்தா அந்த கோயிலுக்கு இந்து கோயிலாக இருந்தால் அது முஸ்லீம்களும் வந்து கலந்துக்கிட்டு தன்னால் முடிந்த உதவியை அவங்க செய்கிறாங்க அதே கிறிஸ்டின்களும் அவங்க கோயிலுக்கு போனமுன்னால் நமக்குன்னு அவங்க பிராத்தனை பண்ணுறாங்க ஜெபம் பண்ணுறாங்க அதனால் மதம் வேணா மாறலாம் கொள்கைகள் வேறுபாடு எல்லாம் ஒன்றுதான் எல்லா தலைமுறையும் ஒரே மாதிரி இருக்குறாங்க அதனால் இளைய தலைமுறைகளை விட முதிய தலை பழைய தலைமுறையினர் அதிக மதவாதிகள் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்குறீங்க அது நான் அப்படி நினைக்கில எல்லா மதமும் ஒன்று அப்படின் நினைக்குற இந்த கால இளைய தலைமுறைகளை நாம் வந்து பெருமையாக நான் நினைக்கிறேன் அவங்களுடைய நட்பு உறவுகள் ஜாதி ஒழிக்கிறது மதத்தை ஒழிக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க வந்து வச்சிக்கிட்டு அவங்க வந்து நட்பாக இருக்கிறாங்க அதனால் இளைய தலைமுறைகள்தான் இன்றைக்கு முக்கியமாக மதவாதிகள் இல்லைன்னு நினச்சி எல்லா மதத்தையும் தன் மதமாக நினைக்கிறாங்க அப்படின் நினச்சி என்னுடைய உரையை நான் முடிச்சிக்கிறேன்